வருடாந்திரம் வருட வருடம் அப்படின்னா நிறைய பண்டிகைகள் வருது தீபாவளி பொங்கல் அந்தமாதிரி நம்ம ஊரில் மெயின்னா வரக்கூடிய பண்டிகை அப்படின்னா மாரியம்மன் திருவிழா வரும் வருஷ வருஷம் அம்மா ஊரில் இருக்கும் போது வருஷா வருஷம் திருவிழா வரும் போது காலையிலே எழுந்திரிச்சி குளிச்சுட்டு எங்கள் ஃபிரெண்டுங்களாம் ஒன்றா சேர்ந்து போய் கோவிலான்ன பொங்கல் வைப்போம் அது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் ஜாலியாகவும் ரொம்ப ரொம்ப ஹேப்பியாக அந்த பொங்கலை நாங்கள் வச்சு சாமி கும்பிட்டு வருவோம் அப்புறம் இப்போ மேரேஜ் ஆன பின்னாடி இப்போ எங்கள் ஊரில் வந்து மாரியம்மன் திருவிழா வரும் போது எங்கள் ஊர் பசங்களாம் வந்து நல்ல டான்ஸெல்லாம் கற்றுக்கிட்டு நைட்டில் அவங்களுக்கு எப்படி நம்ம வந்து இப்போ ஆர்கெஸ்டானு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்தமாதிரி எல்லாமே அவங்களுக்கும் நாங்கள் ரெடி பண்ணி டான்ஸ் இது பண்ணுவோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இந்த இதுவும் நடந்துகிட்டு இருக்குது அதுதான் எக்ஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வருடா வருஷம் வரக்கூடிய பண்டிகை அப்படினா எங்களோடய ஊர் மாரியம்மன் திருவிழா தான் ரொம்ப பிடிக்கும்